ஹலோ அன்பு மெஸ்ஸுங்களா நான் தீப்பாஞ்சலி பேசுகிறேன் நான் ஆல்ரெடி வந்துவிட்டு ஃபுட்டெல்லாம் வந்து ஆட்ரு பண்ணிருக்கேன் இப்போ திரும்பவும் கொஞ்சம் ஃபுட் வந்து ஆட்ரு பண்ணணும் அதுக்காக தான் வந்து கால் பண்ணிருக்கேன் நான் வந்து ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அப்புறம் சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ் இதெலாம் வந்து ஆட்ரு பண்ணிருந்தேன் ஆ இப்போ வந்துவிட்டு எனக்கு நாண் மட்டன் சுக்கா தந்தூரி எக் நூடுல்ஸ்ஸு அப்புறம் லெமன் சோடா மொஜிட்டோ இதெல்லாம் வேணும் ஆ இது எல்லாமே ஒரு நாலு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் வேணும் ஆமாம் ஆ எல்லாமே வந்துவிட்டு காரம்லாம் கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கட்டும் ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க ஸோ வந்துவிட்டு எல்லாம் வந்துவிட்டு கரெக்டாகவே இருக்கட்டும் கொஞ்சம் சூடாகவே வந்துவிட்டு டெலிவரி பண்ணிருங்க ஆ நான் சொன்ன அதே அட்ரெஸ் தான் ஆ அட்ரெஸ் நோட் பண்ணிக்கிறிங்களா ஆ ஆமாம் ஆமாம் அதே தான் ஆ தொண்ணூற்றி ரெண்டு காமராஜர் வீதி டிஎன் பாளையம் ஆ சரி ஓகே ஆ கேஷ் ஆன் டெலிவரி தான் சரி நான் பண்ணிடுறேன் ஆ சரி தேங்க் யூங்கண்ணா